ஹலோ அஸ்மா பானு பழக்கடையாங்க அக்கா எங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வேணும் அக்கா ஆப்பிளு ஆரஞ்சு அப்புறம் கொய்யா பழம் இது மூணும் வேணும் எங்களுக்கு வந்து ஒரு கிலோ எவ்வளோ ஆகும் ஆப்பிள்ள எவ்வளோ ஆரஞ்சில் எவ்வளோ அப்படியாங்க்கா ஆ ஆ ஆ அறுபது ரூவாயாங்கக்கா கொய்யா பழத்தில் வந்து நாட்டு காய் ஹைப்ரிட்டு ரெண்டும் இருக்குதா இல்லை எப்படி ஆ சரிங்க அக்கா ஆ சரிங்க அக்கா எங்களுக்கு வந்து கல்யாணம் வருத்துங்கக்கா அதுக்காக வந்து கொஞ்சம் நிறைய வேணும் வீட்டில் கொஞ்சம் ரிலேஷன் எல்லாம் வந்தாங்கன்னா சாப்புற்றதுக்கு ஃப்ரூட்ஸ் மதிய டைம்மில் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு ஜூஸ் எல்லாம் போடுறதுக்காக வேணும் அதனால நான் வந்து உங்கள்கிட்ட நேரடியாகவே கேட்டு வாங்கிக்கிறேன் உங்கள் கடையோட அட்ரஸ்ஸுங்க அக்கா நாங்கள் ஆப்பை கடலுங்க அக்கா ஆ சரிங்க அக்கா ஆ சரி ஆ ஆ சரி நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு அட்ரெஸ் மட்டும் அனுப்பி விட்டுரிங்கல்லா இது என்னோட வாட்சப் நம்பரு நீங்கள் வந்து அட்ரெஸ் மட்டும் அனுப் நாங்கள் வந்து எடுத்துப்போம் ஆ நீங்கள் வந்து அட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் அனுப்புனிங்கன்னா எங்களுக்கு வரதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஆ எந்த டைம் வேணா கடை இருக்குமா வந்து வாங்கிகிற மாதிரி எத்தனை டைமுக்கு திறப்பிங்க எப்போ குளோஸ் பண்ணுவிங்க ஆ சரி நாங்கள் வந்து எவ்வளோ வேணும் என்ன வேணும்ன்ட்டு வந்து இது பண்ணிக்கிறோம் ஆ ஃபிரெஷாக ஆ சரி ஆ சரி எனக்கு வந்து ஃபிரெஷாக வேணும் கொஞ்சம் ஆ ஏன்னா ஒவ்வொரு கடையில் ஜூஸ் போடும் போது கெட்ட பழத்தை எல்லாம் போட்டு போட்டு கொடுத்துறாங்க இந்த மாம்பழத்தில் எல்லாம் அதனால் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆ சரி அட்ரெஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்கள் ஆ ஆ இதே தான் வாட்சப் நம்பரு ஆ ஓகே தேங்க் யூ